எனக்கு வட இந்தியாவில் வந்து அவங்க நான்வெஜ் செய்வதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தென் இந்தியாவில் வந்து காலையில் இட்லி தோசை இடியாப்பம் பரோட்டா அப்பம் அதுலேருந்து ஆரம்மிச்சி செட்டிநாடு கறி அந்த அது வரைக்கும் செய்வாங்க எனக்கு வந்து மதுரையில் செய்யுற கிழி பரோட்டா பன் பரோட்டா பலூன் பரோட்டாலாம் ரொம்ப பிடிக்கும் அப்றம் எனக்கு வந்து கான்ட்டினென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து அவங்க நிறையா வந்து பன்னிக்கறியை வந்து யூஸ் பண்ணுவாங்க பன்னிக்கறியில் சமைக்கிற சாப்பாடுங்க வந்து அதிகமாக இருக்கும் அவங்க அதுவும் இல்லாமல் கடலில் பிடிச்ச மீன்கள் இறால் அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க எனக்கு அதில் வந்து கான்ட்டினென்ட்டில் அவங்கள் கான்ட்டினென்ட்டலாக சமைக்கிற குசைன்ஸில் வந்து எனக்கு வந்து அவங்க வந்து நண்டை வந்து அப்படியே நண்டை வந்து அப்படி வறுக்காமல் சமைக்காமல் ராவாக கிம்ச்சினு ஒன்று சொல்வாங்க அந்த மாதிரி அவங்க வந்து ஊற வைப்பாங்க அந்த மாதிரி அவங்க செஞ்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப அந்த மாதிரி செஞ்சு சாப்புடணுன்னு ஒரு ஆசை இருக்கு வட இந்தியாவில் வந்து அவங்க செய்கிற சப்பாத்தி வகைகள் அந்த மாதிரி எனக்கு சாப்புடணுன்னு ஆசை அப்றம் தென் இந்தியாவில் வந்து செட்டிநாடு கறி கொழம்பு அந்த மாதிரி கறி குழம்பு நாட்டுக்கோழி கறி குழம்பு அந்த மாதிரி செஞ்சு பழகுணும்னு ஆசை கேர்ளா சைடில் வந்துட்டு அவங்க செய்கிற புட்டு வகைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து சமைச்சிருக்கேன் எனக்கு அந்த இதில் கேர்ளாவில் வந்து அவங்க செய்கிற புட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் மதுரையில் செய்கிற மாதிரி கிழி பொரோட்டா எங்கள் ஊரில் நான் எங்கள் கோயமுத்தூர் சைடில் வந்து சாப்பிட்ருக்கேன் வீட்டில் ட்ரை பண்ணி பாத்திருக்கேன் ஆனால் மதுரையில் சாப்பிட்ட பன் பொரோட்டா டேஸ்ட் கிடைக்கல ஆனால் நல்லாயிருந்துச்சி வட இந்தியாவில் அவங்கள் செய்கிற மாதிரி பச்சை இலைகள் மிளகாய்கள் எல்லாத்தையும் அரைச்சி சப்பாத்திக்கு ரொட்டியாக வச்சு சாப்பிட்ருக்கேன் ஆனால் அது வந்து கொஞ்சம் ரொம்ப காரமாக இருந்துச்சு ஆனால் அதுவும் நல்லாயிருந்துச்சி எனக்கு மூன்று வட இந்தியா தென் இந்தியா கான்ட்டினென்ட்டல்லையும் மூணு இடத்துலையுமே எனக்கு பிடிச்சது எல்லா சாப்பாடும் பிடிக்கும் அது எல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் யூடுயூப் பார்த்து செஞ்சு சமைச்சி சாப்பிட்ருக்கேன் வீட்டில் இருக்கறவுங்களும் சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க